ஹலோ வணக்கம் அபிநயா உரக்கடை ஆ சொல்லுங்க மேம் ஆ சொல்லுங்க மேம் ஆ சொல்லுங்க மேம் அந்த செஞ்சேரியில் அவங்களா வந்து வாங்குவீங்களே மகசூல் எவ்வளோ போட்டாலும் இங்கே தான் வாங்குவீங்க ஆ சொல்லுங்க மேடம் சொல்லுங்க மேடம் ம் சொல்லுங்க மேடம் இப்போ என்ன போடுறதா இருக்கீங்க ஆ ஓகே மேம் ஓகே மேம் அதான் அதான் அது வந்து ஒரு ஒரு உரத்தோட இது குவான்டிட்டியை பொறுத்து இருக்குது மேம் அந்த மாதிரி குவான்டிட்டியில் தான் உரம் தரது ஆ ஓகே ஓகே மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம் ஆ போடுங்க இந்த இந்த சீசனில் சோளம் நல்லா விளையிறது தான் ஆனால் முன்ன இருக்கிற மாதிரி விளச்சல் அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் சோளம் இல்லை மேடம் இப்போ ஃப முத முத பார்த்தீங்கன்னா சோளம் விளச்சல்னா சம்மர் சீசன் எல்லாத்துக்கும் மாதம் மாதம் நல்லா விளஞ்சிக்கிட்டே இருந்தது இந்த வாட்டி க்ளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப மாறிக்கிட்டே இருக்கிறனால சீசன் வந்து ஒழுங்காக இல்லை இருக்கற மாட்டிக்கிது விளச்சலும் கம்மியாக இருக்குது எவ்வளோ உரம் போட்டாலும் அது அதுனாலேயே ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆனால் நீங்கள் ரெகுலர் கஸ்டமர் பார்த்து பண்ணுறோம் அதெலாம் வாங்க இங்கேயே வாங்குங்க ஓகே மேம் ஓகே மேம் இங்கே வாங்க நாங்கள் பார்த்து பண்ணிறோம் ஆ ந எல்லாமே இருக்குது இருக்குது மேம் இருக்குது மேம் ஆ இயற்கையாவே எல்லாம் இருக்குது மேம் ஆர்டிஃபிஷியலாக எதுவும் இல்லை எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது இந்த ஆர்கானிக்கோடய காம்பௌண்ட்ஸ் தான் எல்லாம் அதனால் ந நைட்ரஜன் லெவல் அதிகமாக இருக்கிறனால கூட இந்த செடி அந்த சோளத்தோடய தன்மை அதிகமாக நல்லா வளரும் நல்லா செழிப்பாக இருக்கும் ஸோ ஓகே ஓகே ஓகே மேம் ஓகே மேம் வாங்கிருக்காங்க வாங்கிருக்காங்க மேம் சரி ஓகே ஓகே மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம் இங்கே வாங்காமல் உரக்கட இப்போ நான் பெரம்பலூரில் இப்போ தாங்க வெளியே வந்துருக்கேன் ஏன்னா க கடையில் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் மேம் நீங்கள் வரத்துக்குள்ள நான் கடையில் இருப்பேன் ஆ சரி ஓகே மேம் வாங்க மேம் ஆ தேங்க்யூ மேம்